எனக்கு ட்ராயிங் பண்றதை விட பெயிண்டிங் வந்து ரொம்ப பிடிக்கும் ஏன் பார்த்தீங்கனு வச்சுக்கோங்களேன் பெயிண்டிங் வந்து ஒரு ஆர்டிஃபிக்கலாக வந்து நம்பளை வந்து காமிக்கும் அதனாலே வந்து பெயிண்டிங் வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அது எப்படி எனக்கு ஒரு என்டர்டெய்ன்மெண்ட்டாக ஆச்சுன்னா வந்து ஸ்கெட்ச் பென்சிலு இதுலாம் வந்து பார்க்கும்போது என் மனசில் அதை எடுத்து வரையணும் அப்படினு தோணும் சரி அதுக்காக நான் அதை அப்படி ஸ்டார்ட் பண்ணிணதுதான் வந்து எனக்கு ஒரு பொழுதுபோக்காக மாறுச்சு அது எப்போ வந்து எனக்கு வந்து ஒரு பிஸ்னஸாக ஸ்டார்ட் பண்ணலாம் இல்லைனா நம்பளாலையும் முடியும் அப்படின்றதுக்காக நானும் ட்ரை பண்ணிண விஷயம்தான் அது பெயிண்டிங் அதுக்கப்புறம் நான் போகப் போக வந்து நானும் நிறைய லேர்ன் பண்ணி நிறைய நாலேஜ்ஜை வளர்த்துக்கிட்டேன் பெயிண்டிங்கில் என்னவெலாம் பண்ணலாம் கலர்ஸ் எப்படி கொடுக்கலாம் என்ன பண்ணலான்றதுக்காக நானே கற்றுக்கிட்ட விஷயங்கள் தான் இந்த பெயிண்டிங்